எங்கள் ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா பவானி சாகர் கொடிவேரி இந்தமாதிரி டாம்ஸ் நிறைய இருக்கு இதில் வந்து என்னன்னா நிறைய மீன் பிடிக்கறவங்க அங்கேதான் வசிக்கிறாங்க அங்கே வந்து இந்த குறிப்பிட்ட நாளில் எல்லாம் வந்து மீன் திருவிழா அதெல்லாம் கொண்டாடுவாங்க அங்கேயெல்லாம் நம்ம போகும்போது என்னனா எந்த இதுவும் பாக்கமாட்டாங்க பாகுபாடு அந்தமாதிரியெல்லாம் எதுவும் இல்லை அவங்க பிடிக்கிற மீனில் கடைசியாக வந்து நமக்கு எல்லாம் பங்கு இது பண்ணி சாப்பிட்டு இது பண்ணுவோம் அதனால் நமக்கு அதுக்குன்னு ரொம்ப வித்தியாசம்ங்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இருக்காது நாங்கள் எதாக இருந்தாலும் ஒற்றுமையாகவே இருக்கிற மாதிரி வருவோம் மீதி மீன் பிடி திருவிழான்னு ஒரு திருவிழா வரும் அந்த டைம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் யார் பிடிக்கிறாங்க எத்தனை பிடிச்சிருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் கவுண்ட் வச்சு அதுக்குண்டான பரிசு எல்லாம் கொண்டு கொடுத்து கொண்டாடுவாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து இந்தமாதிரி என்ன பிடிச்சிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அங்கே போனோம்னா நமக்கு ஏற்ற மாதிரி அதிலேயே சமச்சு இந்த மாதிரியெல்லாம் பகிர்ந்து உண்ணுவோம்